ஓவியத்தை ஒரு தொழிலாக இருக்கணும் அப்படின்றத எனக்கு வந்து விருப்பமெலாம் கிடையாது ஆனால் ஓவியத்திலையே நிறைய பேர் வந்து அதை ஒரு தொழிலாக எடுத்துக் கொண்டு அதில் வந்து நிறைய வெற்றிகளெலாம் பெறுறாங்க அது எப்படினு எனக்கும் தெரியாது ஆனால் ஒரு சில ஓவியர்கள் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னால் அவங்க வரையறது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன இருக்குதோ அதை அப்படியே அச்சடித்த மாதிரி வரைய வரைவாங்க இந்த மாதிரி வரையும் போதெல்லாம் அவர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஓவியம் வந்து ஒரு தொழிலாக கருதுறதில் எனக்கு வந்து எந்த சவாலும் இல்லை ஏன்னால் நான் வந்து அதை மொல்த ஒரு தொழிலாகவே பார்க்கல எனக்கு ஓவியம்னால் எப்படினா நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ வந்து ட்ரா பண்ணணும்னு ஆசைப்படுவேன் என்னுடைய ஆசைக்காக தான் நான் வந்து ஓவியம் பண்ணணும்னு நினைப்பனே தவிர ஓவியத்தை வந்து ஒரு தொழிலாகலாம் இது பண்ணலை அதனாலே ஓவியத்தில் வந்து என்னென்னலாம் பண்ணிணா வெற்றி பெறுவாங்கன்றது வந்து எனக்கு சொல்ல தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னனால் நம்ம பண்ணுறது யுனிக்காக இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் மற்ற ஓவியங்களை ஓவியர்களை விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரையும் போது நம்ப வெற்றி பெறலாம் அதுவும் இல்லாமல் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் பார்த்த உடனே அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி இது கிடைக்கும்